முன்னாடிலாம் எங்கேனாச்சும் வெளியில் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு நடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போவோம் ஆனால் இப்போல்லாம் அந்த பிரச்சனையே இல்லாமல் கவர்மெண்ட் பஸ்ஸு இருக்குது கவர்மெண்ட் பஸ்ஸு இல்லாமல் தனியார் பஸ்ஸுங்களும் இருக்குது பஸ்ஸை தாண்டி கார் வசதி ஆட்டோ வசதி அது போல் நிறைய வசதிகள் வாய்ப்புகள்லாம் வந்துடுச்சு முன்னாடி எல்லோரும் பெரியவங்கள்லாம் கஷ்டப்பட்டதை தாண்டி இப்போ நம்ம சொகுசாக வாழ்கிறதுக்கான எல்லா வசதியும் இருக்குது அது இல்லாமல் இப்போ ஃப்ரீ பஸ் அது இதுன்ட்டு எல்லோருமே நல்ல சொகுசாக போகிறதுக்கான எல்லா வசதியும் இருக்குது முன்னாடி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவோம் இப்போ பஸ்ஸு வெயிட் பண்ணுறதையும் தாண்டி புக் பண்ணி கார் வரவைத்து போகிறது ஆட்டோ புக் பண்ணி வர்றந் வந்து போகிறது அந்த மாதிரி எல்லோருக்குமே ஒரு மனசுக்கு டக்குன்னு ஒரு வேலை செய்யணுன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக போக்குவரத்துக்கு எல்லா வசதியும் இருக்குது பசங்க ஸ்கூல் போகிறதுலேருந்து பெரியவங்கள்லாம் வேலைக்கு போகிறதுலேருந்து எல்லாத்துக்கும் கரெக்டாக டைமிங்க்கு எங்கே போகணுன்னாலும் இப்போ ய டைமிங் பிக் கிக் பிக்கப் பண்ணி கரெக்டாக போகிறதுக்கு எல்லா வசதியும் வந்துடுச்சு அது எல்லாத்துக்கும் போக்குவரத்து போக்குவரத்தால் தான் இதெல்லாம் நம்மளால கரெக்டாக பண்ண முடியுது இப்போதிக்கி வாகனம்தான் மெயினாக இருக்குது